இப்போ பார்த்தீங்கனா இப்போ சட்டசேவைங்கிறது கிராம மக்களுக்கு முதல்ல எந்த வழியில போய் எப்படி பண்ணணுங்கிற வழிமுறையே முதல்ல தெரியாது இப்போது ஒரு கொலையே நடக்குதுன்னால் அதுக்கு அடுத்தடுத்தப்படி என்னன்னென்ன பண்ணணுங்கிற அப்படி அவர் வழிமுற அவங்களுக்கு தெரியாது இப்போ வழக்கறிஞர்ட்ட போகணும்னாலு காவல்நிலையம் போகணுமா இல்லை நீதி மன்றம் போகணுமா அப்படினே தெரியாது இப்போ கிராமப்புற மக்கள் வந்து இன்னுமே வந்து பின்தங்கி தான் இருக்காங்க ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அதை கையாளுணும் அப்படிங்கற ஒரு ஒரு நுண்ணறிவுங்கிறது கிராம மக்கள்கிட்ட இப்போ வரைக்குமே அது பரவலை இன்னும் பின்தங்கியே தான் இருக்காங்க இப்போ சட்டசேவைங்கறது இப்போ ஒரு நுகர்வோராக ஒரு நுகர்வோராக இப்போ ஒரு பொருள் கெட்டுப்போகிருக்கு அப்படின்னா அது சட்டப்படி அணுகலாம் அப்படிங்கறது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவே கிராமத்து சைடில் போய் கேட்டிங்கனால் அப்டின்னா என்னங்கறத ஒரு ஒரு நுண்ணறிவு இல்லாமல் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ நுகர்வோராக நம்ம ஒரு பொருள் இருக்குது ஒரு கடைக்கு போகிறோம் அந்த கடையில் வந்து பொருளோடய எக்ஸ்பிரி டேட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த எக்ஸ்பிரி டேட்டு பார்த்து இப்போ நகர்புறத்தில் நாங்கள் வாங்கிறோம் இதுவே கிராமத்து சைடு மக்கள்கிட்ட போய் அந்த எக்ஸ்பிரி டேட்டு அப்படின்னா என்னென்று நம்ம கேட்டோன்னால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அந்த எக்ஸ்பிரி டேட்டே என்னென்று தெரியாத ஒரு மக்கள் எப்படி அதில் போய்விட்டு ஒருத்தவங்க மேலே காவல்நிலையத்துலேயோ இல்லை ஒரு வழக்கறிஞர்டையோ போய் நான் எப்படி அவங்க அதை வாதாடுவாங்கனு நம்ம நினைக்க முடியும் அதனால் கிராம சைடு மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஒன்றும் அதைப் பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை இப்போ ட்ர இப்போ பார்த்தீங்கனா போக்குவரத்தில் நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டாந்திருக்காங்க அதைப் பற்றி அவங்களுக்கு தெரில சட்டத்தில் நிறையா மாற்றங்களெல்லாம் இருக்குது என்னென்ன சட்டம் இருக்குது அதுக்கு என்னென்ன விதி முறைகள் என்னென்ன எப்படி அதை அணுகணும் அப்படிங்கற ஒரு இதெல்லாம் கிராமத்து மக்களுக்கிட்டே எதுவும் இல்லை எதிர்கொள்கிற சிரமங்கள்ன்னு பார்த்தீங்கனா அவங்கக் கிட்டே அதைப் பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கு அ யாரும் இல்லை இப்போ இது இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஏமாறுறீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் ஒரு எக்ஸ்பிரி டேட் உள்ள ஒரு பொருளை நீங்கள் வாங்கிவிட்டிங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான சரியான தொகையும் ஒரு இழப்பீட்டு தொகையை எப்படி பெற முடியும் அதை போய் நம்ம எப்படி அணுக முடியும் அப்படிங்கற ஒரு ஒரு இது இல்லாமையே தான் கிராம மக்கள் இப்போ வரைக்குமே நகரந்துகிட்டு வராங்க இப்போ வளர்க்குற ஒ அந்த கிராமத்திலேருந்து நிறையா மக்கள் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு படிச்சுட்டு மேலே வராங்களே தவிர யாரும் அந்த கிராமத்தில் யாரும் இப்போ இருக்கிறது இல்லை சொல்லப்போனால் கிராமங்களெல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே நகரமாக தான் மாறிகிட்டு வருதே தவிர கிராம மக்கள் வந்து முன்னேறுர்ற மாதிரி எனக்கு தெரில அதே மாதிரி இப்போது போலீஸ் ஸ்டேஷன்னு காவல்நிலையமாகட்டும் இப்போ காவல் நிலையத்தில் போய்விட்டு ஒரு ஒருத்தவங்கள் மேலே நம்ம கம்பளைண்ட் கொடுக்குறோம் அது அடுத்து என்ன அதுவே வந்து கேள்விக்குறியாகிடும் அந்த இடத்துல அதைப் பற்றி அவங்க அதை பெருசாக இதைப் பற்றி எதுவும் பேசிக்கிறது இல்லை